எனக்கு சாதாரணமாவே பாட்டு கேட்குறன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு கேட்கும் போது நான் அந்த பாடல்கள பாடும் போது எனக்கு அந்த பாட்டுக்கு உண்டான அர்த்தங்கள் இதெல்லாம் புரிஞ்சு தான் பாடுவேன் அந்த வண்டி மேஸ்ட்லீ எனக்கு வண்டி ஓட்டும் போது எங்கேயா வெளியே இந்த ட்ராவல் பண்ணும் போது அப்போ மட்டுந்தான் எனக்கு பாட்டு கேட்டுகிட்டு இருக்கது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி காலத்துலெலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பாட்டு இல்லாமல் அந்த இயற்கை இது மற்ற இடங்கள் இதோ அந்த பாட்டுக்கு உண்டான சுச்வேஷன்கு ஏற்ற மாதிரி இடங்கள் இருந்தாலும் அந்த பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப மன ஆறுதலாக இருக்கும் போது நல்லா ப கேட்டுப்பேன் அது மட்டும் இல்லாமல் பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக பாடிக்கிட்டு அந்த விளாட்டு தனமாக ஆடிக்கிட்டு அந்தமாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுற பாடல்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த மோட்டிவேஷன் சாங்க்ஸ் இந்தமாதிரி பாட்டுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுமாதிரி எனக்கு ரொம்ப சவாலாகவும் இருக்கும் அதே நேரம்